கண்டிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு வங்கி வேலை பற்றியும் கொள்கைகள் பற்றியும் கடன்கள் பற்றியும் அதில் வர வருமானம் வரிகள் இதை பற்றிலாம் கண்டிப்பாக வந்து பள்ளி மாணவர்களுக்கு கற்பித்தே ஆகணும் பள்ளி மாணவர்கள் இன்றைய இளைஞர்கள்தான் வந்து நாளைய வருங்காலம்னு வந்து சொல்லுவாங்க பள்ளிப்பருவதில்லேயே வங்கி வேலை பற்றியும் அதில் வந்து சேர்ந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் வங்கி வந்து எவ்வளோ முக்கியம் நம்ம நாட்டுக்கு அதிலேருந்து கடன் வாங்கலாம் அது எப்படி கடன் வாங்கலாம் அதை எப்படி திருப்பி கட்டணும் நாட்டில் வரி கட்டுவது எவ்வளோ முக்கியம் அது எல்லாமே வந்து கண்டிப்பாக சொல்லிக்கொடுத்தே ஆகணும் அதுவும் பள்ளி பருவத்துலேயே சொல்லிகொடுக்கிறது ரொம்பவே நல்லது பள்ளி பருவம் எதுக்கு பள்ளி படிக்கிறது எதுக்கு எல்லாமே வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்க தெரிஞ்சுகணுங்கிறதுக்காகத்தான அந்த சின்ன வயசுலேயே வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வங்கியில் எப்படி செலான் ஃபில் பண்ணுறது எப்படி வந்துட்டு கடன் வாங்கிறது எப்படி வந்துட்டு அதை திருப்பி கட்டணும் எப்படி வட்டி கட்டணும் எவ்வளோவுக்கு எவ்வளோ வட்டி எப்படி அதில் வேலை வாங்கணும் வங்கியில் வேலை வாங்கிறதுக்கு என்ன படிக்கணும் அதில் எப்படி வருமானம் சம்பாதிக்கணும் எப்படி முக்கியமாக வரி கட்டணும் இது எல்லாமே கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுத்தே ஆக வேண்டும் இது ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம் இது இல்லாமல் வந்து பள்ளி பருவம் பள்ளி படிப்பு இருக்கவே கூடாது ஆணோ பெண்ணோ எல்லா குழந்தைகளுக்கும் இது கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும் இதில் வந்து எந்தவித குறைபாடும் இருக்கவே கூடாது கண்டிப்பாக வந்து இதை நம்ம சொல்லிக்கொடுத்தே ஆகணும் இன்றைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் எத்தனையோ பேர் நல்லா படிக்கிறாங்க ஆனால் வங்கியில் போய் ஒரு செலான் ஃபில் பண்ணக்கூட தெரியலை அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது கண்டிப்பாக வந்து

வங்கிகளை பற்றி எங் எங்கெங்க எந்தெந்த வங்கி இருக்குது எவ்வளோ கிளைகள் இருக்குது அதில் வேலை வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அதில் எவ்வளோ வரைக்கும் கடன் வாங்கலாம் வீடு கட்டுவதுக்கான கடன் நாலு சக்கரம் வாகனம் வாங்கிறதுக்கான கடன் மேல் படிப்பு படிக்கிற படிக்கிறதுக்கான கடன் எல்லாமே வந்து எப்படி வாங்கலாம் அதை எப்படி கட்டணும் அது எல்லாமே கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும் குழந்தைகளுக்கு இன்றைய குழந்தைகள் எல்லாமே சொல்லி கொடுத்தா ரொம்ப சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து சொல்லி கொடுத்தே ஆகணும் குழந்தைகளுக்கு